ஆ ஆமா சொல்லுங்கள் ஓ அப்பிடியா அப்படியா நீங்கள் மாடல் எப்படி ஆ என்ன மாடல் என்ன டான்சர்

அப்படியா எவ்வளோ நாள்குள்ளே வேணும்

சரி ஓகே நாங்கள் நீங்கள் கொடுத்து ஒரு ஃபிப்டீன் டேஸ்க்குள் கொடுக்கப் பாக்கிறோம் ஏன்னா ஆடர்ஸ்லாம் நிறைய வந்திருக்கு ஆ ஆ துணி நீங்கள் எடுத்து கொடுத்துடுவீங்கல ஆ மாடல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் வந்து நாங்கள் பேமண்ட் சொல்ல முடியும் மொத்தமாக

ஓகே ஆ சரி ஓகே ஆஹாங் அவ்வளோலாம் வராது ஒருவேளை ரொம்ப கிராண்டாக இருந்துச்சு அப்படின்னா வந்து ஸ்டோன் நீங்கள் நீங்கள் மாடல் அனுப்புங்கள் அதுக்கு அப்புறம் நம்ம பேசிப்போம்

ஆ ஓகே ஓகே ஓகே